இப்போது நம்ம மாநிலம் இது அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னா என்ன விசேஷம் அப்படிங்குறது பார்த்தா தைப்பொங்கல் வந்து எங்களுக்கு முதல் தைப்பொங்கல்ன்னால் உழவருக்கு உகந்த ஒரு நோம்பு அந்த நோம்பில் ஒரு நாலு நாள் விசேஷம் வரும் அந்த நாலு நாள் விசேஷத்தில் தைப்பொங்கலில் வந்து மா காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் போகிப்பண்டிகை கரிநாள் அப்படிங்குறது வந்து நாலு நாள் விசேஷம் இந்த நாலு நாளுமே விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு விசேஷம் இதை விட்டா அப்படின்னமுன்னா ஐப்பசி மாதம் தீபாவளி வரும் தீபாவளி கார்த்திகை மாதம் தீப நோம்பு வரும் தீபம் வந்து ஏற்ற நோம்பு வரும் ஸோ அப்புறம் சித்தரை ஒன்று அப்படின்னா அது வந்து வருடப்பிறப்பு இந்தமாதிரி எங்களுக்குத் தமிழில் வந்து இதெல்லாம் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இதெல்லாம் வருது மற்ற தமிழ் மொழி அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழிதான் மற்ற மொழிகள்லாம் எங்களுக்கு அதைவிட வராது தமிழ் மொழியே தான் வரும் மற்றது ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு அப்படிங்குறபோது ஆடி ஒன்றுங்குற போது தலையாட்டி நோம்பு வரும் அப்புறம் பதினெட்டுங்கிற போது ஆடிப்பெருக்கு அது வந்து பெருக்கு ஆடிப்பெருக்கு இது தலையாடி அது வந்து ஆடி பதினெட்டு வந்து ஆடிப்பெருக்கு